வாழ்க்கைக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டெய்லியும் நல்லா சாப்பிட்றேன் என்னுடைய உடல் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்குறேன் ஏன்னால் சுவரின்றி சித்திரம் கிடையாது ஓகேவா உடல் ஆரோக்கியமாக தான் இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதைதான் திருமூலர் என்ன சொன்னாருன்னா உடலை வள வளர்க்கும் உபாயம் கண்டு உயிர் வளர்த்தேன் உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவார் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமானவங்கள்ட்ட தான் நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகள் தோன்றும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்டே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ அதனால் வந்து திருவள்ளுவரும் அதே சொல்லுவார் திருவள்ளுவரும் அதேப்போல் தான் சொல்லுவாரு நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் இன்னுமே என்ன செய்யணுன்னா நல்லா மூணு வேளையும் நல்லா சாப்பிட்ணும் நல்ல உணவு நல்ல உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி உடல் உழைப்பு உடற்பயிற்சினா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் உடற்பயிற்சி கிடையாது நம்ம வீட்டில் வீட்டு வேலையை செய்கிறது வீட்ல நம்ம வயல் வேலையை செய்கிறது நம்ம தோட்டத்தை ப பராமரிக்கிறது சின்ன சின்ன வேலைகளெலாம் செய்கிறது பைக்கை எடுத்துட்டு கடைக்கு போயிலாம் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கிறதுனா கூட கடைக்கு ஒரு ஒரு கிலோ மீட்டரில் இருக்கற ஒரு தூரத்துக்கு பைக்கை எடுத்துகிட்டு போகாமல் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தாவே நம்ம உடற்பயிற்சி செஞ்சமாதிரி தான் அர்த்தம் இதுபோதும் அதுதான் அடுத்தது நம்ம நல்லா படிக்கணும் படிப்பு இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு கைத்தொழில் ஒன்ன கற்றுக்கணும் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குணும் ஸோ ஒன்று கல்வி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஃபியூச்சருக்கு உதவும் அப்படி கல்வியோடு சேர்ந்து திறன் ஒரு நல்ல ஒரு வேலை செய்கிற ஒரு நான் அந்த இது இருக்கணும் கெப்பாசிட்டி நாலேஜ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு என்ன சொல்கிறது அந்த இது இருக்கணும் இல்லைன்னா ஒரு ஒரு தொழில பற்றிய ஒரு அறிவு இருக்கணும் தொழில்கல்வி இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம பொழச்சிக்கலாம் நம்ம வந்து யாரையும் டிப்பெண்ட் பண்ணி வாழணும் இல்லை யாரையும் நம்பி வாழணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து யாரையோ டிப்பெண்ட் பண்ணி வாழ்றோம்னா அதுக்கு வந்து நம்மள்ட்ட ஒன்று இந்த கல்வி அறிவு இல்லாதவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட இது அவங்களுக்குன்னு சொல்லி தனித்திறன் தனித்திறன் இல்லாமல் ஒரு வேலைத்திறன் இல்லாமல் இருக்கவங்க மட்டுந்தான் மற்றவங்க இருப்பாங்க நம்பி இருப்பாங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம க ஸ்கூல் காலேஜில் படிக்கும் போதே ஓரளவுக்கு படிச்சவங்களோடைய லைஃப்புக்கும் படிக்காதவங்களோடைய லைஃப்பும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது அவங்களோடைய வாழ்க்கை முறையும் படிக்காதவங்களுடைய வாழ்க்கை முறையும் ரொம்ப வேறுபாடு இருக்கும் போது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம படிச்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் படத்தேன் படிச்சதை வச்சு இன்றைவரையும் மற்றவங்கள நம்பி இல்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நானே க செஞ்சுக்கிட்டு கல்வி மூலமாக நான் ஒரு நல்ல வளர்ச்சி அடஞ்சுருக்கேன் அப்படின்றத பெருமையாக நினைக்கிறேன் தேங்க் யூ